தமிழ்நாட்டில் வர்ற பயணிகள் ப்ரபலமாக போகிற இடங்கள்னு பார்த்தோம் அப்படினா கொடைக்கானல் ஊட்டி அப்புறம் ஏற்காடு முட்டுகாடு அப்புறம் வந்து பறவைகள் சரணாலயத்துலனா வேடந்தாங்கல் விலங்குகள் சரணாலயம் வண்டலூர் ஜூ ஸோ அப்புறம் பார்த்தோம்னா இந்த சைடு திருவண்ணாமலையில் சரணாலயங்க பார்த்தோம்னா சாத்தனுர் டேமுனு சொல்ல கூடிய அந்த சரணாலாயம் தான் வந்து ஃபேமஸாக இருக்கற ஒரு சரணாலயம் கிளாம்பாக்கம் சுற்றி போனால் வந்து சென்னையில் சென்னையில் தான் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இருக்கிறதா சொல்லப்படுது சென்னையில் பயணிகளுக்காக நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குது அதில் முக்கியமாக மெரினா பீச்சு போகிறாங்க அப்புறம் வந்து இந்த முட்டுக்காடு மாமல்லபுரம் மாமல்லபுரம் தான் நிறைய இப்போ வெளிநாட்டு பயணிகள் வந்து பார்க்குறாங்க மாமல்லபுரத்தில் அஞ்சு இது அஞ்சு என்ன சொல்லுவாங்க தூண்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அத நிருபீயார் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் அவர் தான் வந்து அது ஃபவுண்டர் ஃபவுண்டர் ஆஃப் மாமல்லபுரம் மாமல்லபுரம் பீச் வந்து ரோம் ஃபேமஸ்ஸானது அது அடுத்து சென்னை சுற்றி பார்க்குறதுனா கோவலம் பீச் அது கொஞ்சம் ஃபேமஸ்ஸான இன்னொரு பீச்சு அதுக்கு அடுத்தது மெரினா பீச்சு ஸோ அது மாதிரி வந்து கடல்கள் ரொம்ப இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து சென்னையில் சுற்றி பார்க்குற இடம் அப்படினு பார்த்தோம் அப்படினா வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் கோட்டம் வந்து ஃபேமஸ்ஸான ஒரு பயணிகள் அதிகம் பார்க்குற ஒரு இடமா இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படினா இது இது அப்படினா மங்கீஸ் தோட்டம் இருக்குமா மங்கீஸ் தோட்டத்தில் இருக்கிற பழம்பெரும் இந்த கட்டடங்கள் அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இது கன்னியாகுமரி தமிழ்நாட்டுலனு எடுத்தோம்னா கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸான அதிக பயணிகள் வந்து ஒரு பார்க்குற ஒரு இடமா இருக்குது அடுத்தது ராமேஸ்வர கோவிலு ராமேஸ்வர கோவிலு ரொம்ப இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான ஒரு கோவில்ல ஒன்று அதுக்கு அடுத்து நம்ம சுற்றுலா தலங்கள் பார்த்தோம் அப்படினா ஏலகிரி மலை அடுத்து கொடைக்கானல் ஊட்டி அங்கெல்லாம் போயிட்டு பொதுமக்களை வந்து சுற்றுலா பயணிகள் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா சொல்லி சொல்லி போட்டுருக்காங்க